ஆ ஆமாம் நீங்கள் ஆ ம்ஹூம் மோட்டர் வந்து தௌசண்ட் தண்டர் ஹெச்பிலே ஏதாவது நல்ல மோட்டராக வாங்குங்கள் வாங்கிட்டீங்களா வாங்கணுமா இனிமேட்டு தான் ஆ சரஸ்வதி எலக்ட்ரானிக்ஸ் போங்க அங்கே என் பெயர சொன்னாலே அவங்க நல்லதாக தருவாங்க தௌ ஹ ஹண்ட்ரட் ஹெச்பியில் எடுங்கள் அதை மாதிரி பைப் ஃபுல்லாக ப்ளாஸ்டிக்கில் எடுத்துக்கோங்க சரிங்களா டூ இன்ச்சஸ் பைப் வாங்குங்கள் தண்ணி ஃபோர்ஸாக நிறையா வேணும்னா அதை எடுத்துக்கோங்க ஆ உண்டு மோட்ருக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டி பார்ட்ஸ்க்குலாம் ஃபை இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குதுங்க நீங்கள் வாங்கும் போது பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஆ ஹ அது ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி தாங்க நீங்கள் இருக்கறதுலே எது நல்ல ச ஹண்ட்ரட் ஹெச்பிக்கு மேலே எடுங்கள் அதுக்கு கீழே எடுத்தால் ஃபோர்ஸாக ஏறாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொட்டும் தண்ணி நீங்கள் ஃபோர்ஸாக வேணும் சீக்கரம் மோட்டர் நிறம்பணும் தண்ணி ஃபாஸ்ட்டாக ஏறணும்னா ஹண்ட்ரட் ஹெச்பிக்கு மேலே எடுங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேட் எடுக்கும் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்டில் இருக்குது ரெண்டாயரருபாலையும் இருக்குது உங்களுக்கு எப்படி பட்ஜெட்டோ டென் ஹெச்பிக்கு மேலே எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வேகமாக ஏறும் மேலே வந்துட்டு ரெண்டு மாடின்னு வேறு சொல்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஏறும் ஆ நீங்கள் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பண்ணுங்கள் எனக்கு வேலை இருக்குது நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்போ கரெக்டாக சொல்கிறேன் எப்போ வரது முடியும்னு ம் சரி